கல்வியறிவு என்பது கிராமப்புறங்களில் மிகவும் புறம்பே தள்ளப்பட்டதாக இருக்கிறது நகர்ப்புறங்களில் அது தேவையாக உள்ளது அவசியமாக உள்ளது கல்வி அறிவு இல்லாத இந்த கிராமப்புற மக்கள் கள நிலத்துக்கு ஒப்பாவார் அவர்கள் வந்து எந்தவித சூழ்நிலையிலும் டெவெலப் ஆக முடியல ஆனால் இதே கல்வியறிவு உள்ள நகர்ப்புற மக்கள் பல்வேறு வகையான நிலைகளில் தொழிற்சாலைகளிலும் அலுவலகத்திலையும் பல்வேறு இடங்களிலும் பணி செய்து தங்களுடைய வாழ்வை மேம்படுத்துகிறார்கள் கிராமப்புற மக்களுடைய வாழ்வாதாரம் மற்றும் கல்வி அறிவு இன்மை என்பது புறம்பே தள்ளப்பட்டு பல்வேறு நிலைகளில் பாதிக்கப்படுகிறார்கள் என்பது எங்களுடைய கருத்து